மீன் பிடித்தல் மூலமாக எந்த ஒரு சுற்றுசூழலும் பாதுகாப்பும் எந்த ஒரு பிரச்சினையும் ஏற்படல இதனால மீனவர்கள்னால் நல்ல நலமுடன் இருக்கிறார்கள் மீன் பிடிப்பதன் மூலம் மீன்கள் வந்து பிடித்து மீனை வந்து சமைத்து அதை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியவுடன் தான் இருக்கிறார்கள் இதனால் எந்த ஒரு பிரச்சினையும் வரா இருப்பதில் நான் பார்ப்பதில்லை மீன் பிடிப்பதன் மூலம் மக்களுக்கு நலன்தான் கிடைக்கிறது எந்த ஒரு சுற்றுசூழல் பாதுகாப்பும் ஏற்படுவது இல்லை இது மட்டும் இல்லாமல் த தண்ணியில் எந்த ஒரு மாசுபாடும் கலப்பதில்லை இதனால மீன் வந்து எந்த ஒரு பிரச்சினை ஏற்படுத்தவில்லை அதனால மீன் பிடிப்பது வந்து எந்த ஒரு பா பாதுகாப்பாக தான் இருக்கும் ஒழிய எந்த ஒரு பிரச்சினையும் ஏற்படுத்தாது அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் மாசுபாட்டோட காரணம் வந்து இந்த காலத்தில் வந்து நல்ல சுத்தமான தண்ணிங்க தான் வந்துகிட்டு இருக்குது நல்ல தண்ணி வந்து தெனக்கும் விட்டுறாங்க எங்கள் கிராமத்தில் எடுத்துக்கிட்டால் கூட எந்த ஒரு மாசுப்பாட்டான தண்ணியும் இருக்காது சுத்தமான தண்ணி தான் இப்போ தெனக்கும் எடுத்துக்கிட்டாங்கனால் வாரத்துக்கு ஒரு முறை அந்த சுத்தமான தண்ணியெலாம் இது பண்ணி வச்சு மக்களுக்கு தெனக்கும் விட்டு வாரம் ஒரு முறை அதை தண்ணியெலாம் எடுத்து எடுத்து விட்டு அதை ப்ளீச்சிங் பவுட்ரெலாம் போட்டு சுத்தம் பண்ணி நல்ல சுத்தமான குடிநீராக மக்களுக்கு விநியோகம் இது பண்ணிகிட்ருக்காங்க விட்டுகிட்ருக்காங்க இது மூலயமா தண்ணீர் எந்த ஒரு இந்த காலக்கட்டத்தில் வந்து தண்ணி எந்த ஒரு மாசுபாட்டையும் தரல அதனால தண்ணி வந்து சுத்தமாக தான் இருக்குது இந்த காலக்கட்டத்தில் தண்ணி எப்போவுமே சுத்தமாக தான் இருக்குது அடுத்த காலக்கட்டத்துலேயும் தண்ணி சுத்தமாக தான் இருக்கும்